இங்கு கிராமங்கள்னு கிடையாது நான் வசிக்கிறது என்ன தான் சிட்டியாக இருந்தாலும் எங்கள் பாட்டி இருக்கிற கிராமத்தில் பஜனைக்குழு தினமும் நடக்கும் காலையில் ஆறு மணி ஈவ்னிங் ஆறு மணின்னு கண்டிப்பாக அது ஓயாமல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் அவங்க பாடுற பாட்டு நம்மள காலையில் எழுப்பினாலும் மதியம் தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் மதியம் தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் அது கேட்டு முடிச்சுட்டு கிராமத்துலேருந்து நம்ம சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்றம் ஏதோ ஒரு நிமிஷத்தில் அதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம் அவங்க தெரு ஃபுல்லாக பாடிகிட்டே தான் வருவாங்க என்னதான் அந்த பாட்டு ஒரு மாதிரி இப்பதக்க யங்ஸ்டர்ஸுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் கேக்கிறத்துக்கு ஆனால் அது கண்டிப்பாக மனசை என்னைக்காச்சும் ஒரு நாள் அது பாடின வரிகள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிகிட்டு தான் இருக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணத்தான் செய்யும் அதை அதை முதல்ல நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பஜனைக்குழுலாம் கூட தான் செய்வாங்க அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய இது நம்ம உன்னிப்பாக அவங்களோட பாடல் வரிகளை கேட்டோம்னா அது அவ்வளோ அழகாயிருக்கும் அந்த பாடல் வரிகளில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும் அந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம உன்னிப்பாக கேட்டால் தான் அதோட அழகு அந்த பஜனை பாட்டுகளோட அழகு நம்மளுக்கு என்னைக்கும் புரியும் இப்போ புரியிலைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக புரியும் இந்த பஜனைக்குழு அந்த பஜனைக்குழு பாடல்கள் எதோ ஒரு இடத்துல கூடி இருந்து அதை நம்மளுக்காக அந்த இசைக்கருவிகள் அந்த வீணையாக இருக்கட்டும் சரி தபேலாவாக இருக்கட்டும் சரி அந்த ஒவ்வொரு இசைக்கருவிகலேருந்தும் வந்த ஒலிகள் அந்த இசைகள் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை காலைலே அந்த பகந்தங்களின் சிற்பம் அப்படின்னு சொல்வாங்களே அந்த பறவைகள் பாடுற சத்தத்தோடு பறவைகள் பாடுற சத்தத்தோடு இந்த இசைக்கருவிகளும் ஒன்றிணைஞ்சு நம்மளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அடடடே அது வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது அதை தாண்டி நம்ம எல்லாத்தையும் அவ்வளோ இதாக அவ்வளோ இதாக நம்மளால கேட்டுக்க முடியாது பார்த்துக்க முடியாது பார்த்துக்க முடியாது ஸோ இந்த பஜனைக்குழுக்கள் எப்பயுமே நம்மளோட லைஃப்பை எப்பயுமே கனெக்ட் பண்ணுற ஒன்னாக தான் இருக்கும் லைஃப்பை கனெக்ட் பண்ணுற ஒன்னாக தான் இருக்கும் லைஃப்பை கனெக்ட் பண்ணுற ஒன்னாக தான் இருக்கும் அதே சமயம் அந்த பாடல் வரிகள் இப்போ இப்ப இந்த காலத்து இளைஞர்களுக்கு புரியுதோ இல்லையோ பின்னாடி கண்டிப்பாக இந்த பாடல் வரிகள் நம்ம வாழ்க்கைக்கு மேச் ஆகும் அப்படி மேச் ஆகும் போது தான் ஒ இதை தான் நம்ம சின்ன வயசில் இத்தனை நாள் கேட்டுகிட்டு இருந்தோமா இதை இப்படி பேசிவிட்டோமே நம்ம அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் தோண வைக்கும் இந்த பஜனைக்குழு பாடல்கள் இயற்கையோட இணைந்து நம்ம இசைக்கருவிகள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு சத்தம் வரும் பாருங்கள் அடடா அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக கேட்டு படித்து பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட அழகும் எல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் புரிய வரும் இல்லைனா அதை புரிஞ்சுக்கிற எபிலிட்டியும் அது ரொம்ப கஷ்டங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அந்த பஜனைப்பாடல்கள் என்றைக்கும் நம்மளுக்கு வந்து தொல்லை கிடையாது அது வந்து ரொம்ப ஒரு அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு வந்து ஒரு சீரியஸாகவே அந்த பஜனைக்குழு பாடல்கள்லாம் ரொம்ப தெரப்பட்டிக்காக இருக்கும் எப்பயுமே நம்மளுக்கு அந்த தெரப்பட்டிகாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் இந்த காலத்தில் இல்லைனாலும் பிற்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்